தொழில் வணிகம் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா உள்ளூரில் பொதுவாக லோக்கலில் நம்ம தமிழ்மொழி தான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறாங்க தமிழ்மொழியை அதிகமாகப் பயன்படுத்துறதுனால தான் நம்ம தமிழ் மக்களை கவர் பண்ண முடியும் இப்போ ஹிந்திக்காரவங்க வந்து இங்கே ஒரு சேரி விற்கிறதுனாக் கூட தமிழ்மொழியில அதை சொல்லி விற்றாங்க அப்படின்னா அதிகமாக நல்லா வியாபாரம் ஆகும் இப்போ பார்த்தீங்கனா மோஸ்ட்டாக ஹிந்திக்காரவங்க எல்லாமே அதாவது வடமொழி சேர்ந்தவர்கள் வடநாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாருமே தமிழ்மொழியை கற்றுக்கிட்டு தான் காய்கறி வியாபாரம் காய்கறி பண்ணி வியாபாரம் பண்ணுறாங்க அடுத்தது சேரு ஃபர்னிச்சர் வியாபாரம் பண்ணுறாங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா நிறையா அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் சேல்ஸ் பண்ணுறாங்க டப்பா இந்த மாரி ஐட்டம்லாம் பொம்மை இந்த மாரி இதெலாம் யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே அவங்க லோக்கலில் தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சிக்கிட்டு பேசுறதுனால தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு வியாபாரம் ஓடுது இல்லை அதை விட்டுவிட்டு அவங்க வந்து அவங்க ஹிந்தில பேசுனாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வியாபாரம் ஓடுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி ஸோ அதனால் நம்ம வந்து பொதுவாக மக்களுடைய லோக்கல் லாங்குவேஜ் அதாவது உள்ளூர் மொழி எப்படி எது இருக்கோ அந்த லொழியில பேசுகிறது தான் நல்லா இருக்கும் அப்படி உள்ளூர் மொழியில பேசுறதுனால தமிழ்மொழியில பேசுறதுனால தான் தமிழ்நாட்டுடைய வருமானம் தமிழ்நாட்டு மக்களுடைய பொருளாதாரமும் கொஞ்சம் முன்னேறத்துக்கு வாய்ப்பு இருக்கு எங்கள் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் தமிழ்மொழியால் தான் முன்னேறுதே ஒழிஞ்சு மற்றபடி இல்லை ஸோ தமிழ்மொழியில பேசுறது ரொம்ப நல்லது வெளிநாட்டுக்கே போனாலும் நம்ம தமிழ்மொழியை வந்து மறக்காமல் பேசி தமிழை வளர்க்க வேண்டியது நம்மளுடைய தமிழர்களுடைய ஒரு முக்கியமான கடைமையாக நம்ம கருதுகிறோம்